ஆ சொல்லுங்கள் மேம் ஆமாம் சொல்லுங்கள் வெல்கம் ஆ குட்மார்னிங்ம்மா ஆ சரி ஓகே ஓகே நீங்கள் எடுத்துகிட்டு வாங்கம்மா நாங்கள் வேணால் பார்த்து மாற்றித் தர பார்க்குறோம் ஆ ஓகே ஓகேம்மா நீங்கள் மொபைல் எடுத்துகிட்டு வாங்க இங்கே சர்வீஸ் சென்டரில் போய் நான் கொடுத்து நான் என்னான்னு பார்க்குறேன்மா ஆமாம் ஓகேம்மா நான் சொல்கிறேன் இங்கே நான் சொல்லி மாற்றி தர பார்க்குறேன்மா நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க நான் ஒரு ஒன் டேக்குள்ளே உங்களுக்கு சரி பண்ணி தர பார்க்குறேன் மேம் ம் நாளைக்கு எடுத்துகிட்டு வாங்கம்மா பிஸியாக இருப்பீங்களா இல்லாட்டி உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க நான் அடுத்த நாள் நான் பார்த்து மாற்றி தரேன்மா இம்மீடியட்டாக நான் மாற்றிருவேன் சொல்றேங்க ஆஃபராக சேஞ்ச் மட்டும் தாம்மா பண்ணி தருவேன் ஆஃபரெலாம் இல்லைம்மா ஆ நீங்கள் எடுத்துகிட்டு வாங்கம்மா நான் பார்த்துட்டு என்னான்னு உங்கள் நான் ஆஃபர் சொல்கிறேன் ஆ ஓகே அது ஒரு ஒன் வீக் வேணும்மா டைம் வேணும் என்ன ப்ராப்ளம் பார்த்தா தானேம்மா சொல்ல முடியும் ஒரு த்ரீ தௌசண்ட்குள்ளே வரும்மா ம் ஆ கண்டிப்பாம்மா ஓகே ஆ ஓகேம்மா ம்